ஆறு குளங்கள்ல நீந்தும்போது காதில் வந்து தண்ணீர் புகாம பார்த்துக்கிட்டோம்ன்னாக்கா போதும் வேறு நம்ம வந்து பாதுகாப்புங்கிறது வந்து அதிகமாக எதுவும் கிடையாது அதில் பெரிய நீர்நிலைங்களில் வந்து இங்கே தஞ்சை மாவட்டத்த பொறுத்த வரையும் பெரிய நீர்நிலைன்னு எதுவும் கிடையாது இருந்தாலும் பாசிகள் இருக்கும் பாசிகள் இருக்கும்பொழுது அதில் நம்ம கால் ஊணும்பொழுது வழுக்கிவிட்டுரும் அதை நம்ம கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கிட்டோம்ன்னால் போதும் வேகமான நீரோட்டம் இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப வேகமாக இருக்கும்பொழுது எதிர் நீச்சல் போடும்பொழுது கைகள் வந்து நல்ல வலுவோட இருக்கிற மாதிரி நம்ம க உடம்புல தெம்பு இருந்துச்சுன்னாக்கா எவ்வளோ பெரிய எதிர் நீச்சலும் நம்மளால் சமாளிக்க முடியும்